ஆன்லைன் வகுப்புகள்னு பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பசங்கள்லருந்து எல்லார்த்துக்கும் வந்து கையில் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு ஆன்லைன் வகுப்பு வகுப்புக்காக மொபைல் ஃபோன் வாங்கிக் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அதற்காக மட்டும் இல்லாமல் பசங்க வந்து கேம்லையே மூழ்கிப் போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க முழு நேரத்தையும் அதுல ஈடுபடுத்துறனால அவங்க அறிவுத்திறன்லாம் கொஞ்சம் குறையிது நேரடியாக வகுப்புக்கு போகறதுக்கும் ஆன்லைன் க்ளாஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கே வந்துவிட்டு நேரடியாக வகுப்புக்கு போகறதுனால அவங்க நிறையா விஷயம் கற்றுக்குறாங்க நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க ஆனால் ஆன்லைன் வகுப்பில் வந்து அப்படி இல்லை அந்த வகுப்புக்கான நேரத்துலையும் அவங்க கேம்ஸ் மட்டும் தான் விளையாட்றாங்க அதனால் அவங்க அறிவுத் திறன் ரொம்பவுமே குறையும் முழு நேரத்துலையும் மொபைல்லையே மூழ்கறதுனால அவங்க வேறு வழிய நோக்கியும் போகலாம் நல்லதுக்காகவும் சரி கெட்டதுக்காகவும் சரி ஆன்லைன் வகுப்பில் வந்து நிறையா வந்து குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது